ஹலோ இன்ட்டீரியர் டிசைனரா சார் நாங்கள் ஒரு நியூ ஹோம் கட்டியிருக்கோம் அதுக்கு டிசைன் பண்ணணும் பெயிண்ட் அடிக்கணும் எவ்வளோ ஆகும் ஃபைவ் ஸ்கொயர் பீட் மேம் ஃபைவ் ஹண்ட்ரேட் மேம் ஃபைவ் ஹண்ட்ரேட் ஆமாம் மேம் ஓகே மேம்

ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நான் வீட்டில் கேட்டுவிட்டு சொல்கிறேன் மேம் ஓகே மேம் ஓகே தேங்க்யூ